ஹலோ அண்ணன் நல்லாயிருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லாயிருக்காங்களா ஆ இல்லை ஒன்றும் இல்லை ஒரு ஹோட்டலில் ஆட்ரு பண்ணலான்ருக்கேன் சாப்பாடு வீட்டில் சமைக்கலை அதுவும் இல்லாமல் இந்த கெஸ்ட்டலாம் வந்துருக்காங்க இந்த ஹோட்டலில் ஆட்ரு பண்ணி வாங்கிகலாம் அப்படின்ற மாதிரி ப்ளான்னு இந்த சண்முகா ஹோட்டல் தான் ஆ அங்கே நல்லாயிருக்குமாண்ணா ஃபுட்டெல்லாம் அதோடய குவாலிட்டி ரேட்டெல்லாம் ஆ பரவாயில்லாமல் இருக்குமா நல்லா இருக்குமாண்ணா ஃபுட்டு சரி சரி சரி ஆ அதுதான் அங்கே ஆட்ரு பண்ணலாம் அப்படின்ருக்கேன் அம்மா எல்லோரும் வரேன் வேறு சொல்லியிருக்காங்க வீட்டில் டெயிலி சமைச்சுட்டு தானே இருக்கோம் சரி கொஞ்சம் ஒரு சேஞ்சாக கடையில் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்தான் ம் ஆமாம் சரி சரி சேரி நல்லாதான் இருக்கும் அப்போ அங்கே ஆட்ரு பண்ணிடலாம் கன்ஃபார்மாக சரி சரி குவாலிட்டியெலாம் நல்லாதான இருக்கும் குவான்டிட்டி குவாலிட்டியெல்லாம் ஆ சரி சரி சரிண்ணா ஆ சரி வீட்டில் எல்லோரையும் கேட்டேன்னு சொல்லுங்க வச்சுரவா ஆ சரி